ஹலோ சார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கார் கால் பண்ணி உங்களுக்கு ராஜாஜி நகருக்கு வர சொல்லியிருந்தேன் பட் இப்போ நான் சம் சுச்சிவேஷன்ஸ்க்காக வஹாப் நகர் வந்துயிருக்கேன் நீங்கள் அங்கே வந்து பிக்கப் பண்ணிக்க முடியுமா உங்கள்கிட்ட சொன்ன அட்ரஸ் ராஜாஜி நகர் தான் பட் தவிர்க்க முடியாத சுச்சிவேஷன்னால் நான் இப்போ வஹாப் நகர் வந்துயிருக்கேன் அங்கே வந்து கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ் டோர் நம்பர் வந்து ஒன் பார் டூ டூ செவன் வஹாப் நகர் நியர் ட்ரினிட்டி ஸ்கூல் வந்துவிட்டு கால் பண்ணுங்கள் சார் நான் வெயிட் பண்ணிட்யிருக்கேன் சாரி உங்களை அலைய வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு நான் அங்கே தான் சொல்லியிருந்தேன் பட் இப்போ என்னால் அங்கே இருந்து வர முடியிலை ஸோ உங்களுக்கு கால் பண்ணி இந்த அட்ரஸ் சொல்லிட்யிருக்கேன் இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க சார் அந்த அட்ரஸ் வேணா நான் வேணும்ன்னா அதுக்கான அமௌண்ட்டும் சேர்த்து பே பண்ணிவிடுறேன் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததால் இருந்தால் இங்கே வந்துருங்க சார் கொஞ்சம் எமெர்ஜென்சி வெயிட் பண்ணிட்யிருக்கேன் சீக்கிரமாக வந்துருங்க வந்து கால் பண்ணுங்கள் நான் எந் எந்த அட்ரஸ்ன்னு வெளியே வந்து வெயிட் பண்ணுறேன் சார் லேட் பண்ணிடாதீங்க சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ் சார் தேங்க் யூ